ஆமாம்மா நாங்கள் பழக் கடைக்காரருதான் பழம்மா என்னா பழம் வேணும் இங்கே வந்து ஆப்பிள் ஆரஞ்ச் இருக்குது பழம் ஆ திராட்சை என்ன பழம் வேணும் உங்களுக்கு எவ் ம் இல்லைம்மா ஒரு கேஜி அதாவது ஆப்பிள் வந்து இரநூத்தி பத்துருபா மாதுளம்பழம் வந்து நூற்றி எண்பதுரூபா திராட்சை வந்து நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ ம் வாழைப்பழம் வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா அன்னாசி அன்னாசி வந்து அறுபது ரூபா எழுவது ரூபா ஒரு கிலோ அதாவது எடைக்கு தகுந்தமாதிரி இருக்குதும்மா எல்லாத்திலையும் ஒரு ஒரு கிலோ வேணுங்களா சரிங்கம்மா எப்போ வேணும்மா ஆ ஆ சரிம்மா சரிம்மா நான் பேக் பண்ணி ஆள் அனுப்பிச்சு விட்றிங்களா ஆ சரிங்கம்மா அனுப்பிச்சு விட்டுர்றேன் ஆ சரிம்மா